எப்போயுமே கிராமப்புறம்னாலே வெச்சுக்கோங்களேன் நம்மளோடய மூதாதையர்கள் சரி நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்கங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு ரொம்ப நல்லா அது வந்து காட்டும் அந்த இது பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன் நம்ம இப்போ கேக்கிறப்ப அது போராக இருக்கும் அப்படி இருக்கும் இப்பிடிருக்குன்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் ஒரு ஸ் நிமிஷம் நிதானமாக யோசித்து பார்த்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன் உங்கள் கையில் இருக்குதுல்ல ஒரு அலைபேசி இந்த அலைபேசி இல்லைன்னா உங்களால் என்ன பண்ண முடியும் அவங்கக்கிட்டே அந்த அலைபேசி கிடையாது ஆனால் அவங்க நினைச்சத பண்ணாங்க சந்தோஷமாக இருந்தாங்க இந்த அலைபேசி ஒன்றுக்காக நம்ம நம்மளோடய பழங்காலத்துல இருந்த அந்த நிறைய விஷயங்களை வந்து நம்ம மறக்கிறோம் அதை மாத்துகிறோம் நம்ம வேணும்ன்னே அதெல்லாம் விட்டுட்டுப் போகிறோம் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன் நம்மளோடய இந்த ப இது பரம்பர பழக்க வழக்கங்கள் பரம்பரை விளையாட்டுக்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது ஐ மீன் பரம்பரை விளையாட்டுகள்னா பரம்பரை பரம்பரையாக வர்றதில்லை இந்த பாரம்பரியமாக இந்த கிராமத்தில்லாம் போனீங்கன்னு வெச்சுக்கோங்களேன் எப்போயுமே காமனாக இருக்கிற ஒரு விஷயம் பல்லாங்குழின்னு ஒன்று விளாடுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன் ஆறு இது இருக்கும் ஆறு கோ ஆறு பள்ளங்கள் இருக்கும் ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆறாறு சிப்பிகளிருக்கும் அந்த ஆறாறு சிப்பிகளையும் எடுத்து நம்ம வந்து அடுத்த ஆறு சிப்பிகள் ஆறு பள்ளங்களில் போட்டு அதை எடுத்து கடைசியில் யாருக்கு வந்து சிப்பி இல்லாமல் போதோ அவங்க தோத்துவிட்டாங்கன்னு அர்த்தம் ஆனால் இது பார்க்கறதுக்கும் சரி கேக்கிறதுக்கும் சரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதிலிருந்து எடுத்து அதில் போடுறது இதில் என்ன இருக்குது இது என்ன அப்படி பெருசாக உனக்கு கிடைக்கப் போதும்பீங்க அப்படி கிடையாது நமக்கு என்ன தான் வந்து அது பார்க்கறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் அதில் இருக்கக் கட்டங்களுக்கும் சரி அதில் இருக்க சிப்பிகளுக்கும் சரி ஒரு கணக்கு இருக்குது அந்தக் கணக்கை நீங்கள் எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அப்ப தான் அந்த போட்டியில் உங்களால் ஜெயிக்க முடியும் சில இதில் பார்த்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன் எட்டு பள்ளங்களிருக்கும் எட்டு பள்ளங்கள் ஆனால் உங்கக்கிட்டே இருக்கிறது ஆறே ஆறு சோலிகள் தான் எப்போயுமே இருக்கும் அந்த ஆறு சோழிகள்ல எந்த மாற்றமும் கிடையாது ஆறு சோழிகள் எடுத்து நீங்கள் கரெக்டாக அந்த போடல தப்பான சோழிகள எடுத்தீங்கன்னா உங்கள் இதில் விட்டு அடுத்தவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது போகும் உங்களுதுல வந்து குறைய ஆரம்மிச்சிரும் அவனுக்கு சேர ஆரம்மிச்சிரும் இது என்னென்னா நீங்கள் வந்து உங்களோடய கணிதத்தை வந்து இந்த இது மூலமாக நீங்கள் வந்து நல்லா வளர்த்துக்கலாம் அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன் உங்களோடய மேக்ஸ் நாலேஜாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் உங்களுது வந்து ரொம்ப ட்ராஸ்ட்டிக்காக வந்து இருக்கும் நான் நல்லா வளரும் இது வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயம் ஆனால் இதே மாதிரி பாரம்பரியங்களில் இந்த பாரம்பரியமாக செய்யக் கூடிய சில விஷயங்கள் நம்மளோடய வரலாறுகளையும் சரி அதை பாதுகாக்கும் அதே மாதிரி நம்மளோடய கலாச்சாரங்களையும் பாதுகாக்கும் ஒன்றும் இல்லைங்க நம்ம இந்த பொங்கல்னு வந்துட்டாலே காமனாக எல்லோரும் பாக்குற ஒரே ஒரு விஷயன்னா அது ஜல்லிக்கட்டு ஆனால் இங்கே எத்தனை பேருக்கு ஜல்லிக்கட்டுன்னொன்னே அவங்க ஊருக்கு பக்கத்தில் இல்லை உங்கள் வீட்டுக்குப் பக்கத்தில் நடக்கிற ஜல்லிக்கட்டு ஞாபகம் வரும் எல்லோத்துக்கும் ஜல்லிக்கட்டுன்னா முதல்ல ஞாபகம் வர்றது அலங்காநல்லூர் அலங்காநல்லூரில் இருக்க ஜல்லிக்கட்டுக் காளை ஏன் அந்த இடம் ஞாபகம் வருது சொல்லுங்கள் பார்ப்போம் ஏன்னா முதல் முதல்ல ஜல்லிக்கட்டுக்கான அந்த ஒரு பெரிய ஹைப்பை கொடுத்தது அந்த இடம் தான் ஏன்னா ஜல்லிக்கட்டு எல்லா இடத்துலையும் நடக்குது ஆனால் அங்கே இருக்கிற அந்த ஒரு காளைகள் அங்கே இருக்கிற அந்த ஒரு ந போட்டிகள் அங்கே இருக்க அந்த போட்டியாளர்கள் அவங்க கொடுக்கற உண்மையிலேயே அந்த ஒரு எஃபோர்ட் ஐ மீன் அந்த ஒரு இதை வந்து நம்ம இங்கே யாருமே கொடுத்ததில்ல இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன் சில இங்கே எருதாட்டம் நடத்துவாங்க அதாவது மாட்டுக்கு வந்து கயிறு கட்டிடுவாங்க மாட்டை வந்து இவ்வளோ தூரம் பிடிச்சிட்டு ஓடணும் ஓடி அது வரைக்குமாவது நிற்கணும் ஏன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மாடுகள் எகிர்ற அந்த சக்தியை வந்து யாராலேயும் தாக்குப் பிடிக்க முடியாது அது ரொம்ப ஒரு ஒரு மாதிரி ம இதுக்காகிடும் அது ஒரு மாதிரி வந்து ஓடுறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளால டக்குனு அதை பிடிக்க முடியாது ஆனால் ஜல்லிக்கட்டில் அதை பிடிச்சிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் நீங்கள் தாண்டணும் அது தாண்டுறது நிறைய பேர் கஷ்டம்பாங்க ஆனால் அதையும் சில பேர் செஞ்சுருக்காங்க இதில் நீங்கள் வந்து சில விஷயங்கள் கவனித்துப் பாருங்களேன் ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு விளையாட்டு அதை வந்து ம இது மிருகங்களை வந்து நீங்கள் கொடுமைப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு சிலர் இந்த விளையாட்டையே நிறுத்த சொன்னாங்க சிலர் கஷ்டப்பட்டு அதை எப்படியோ வந்து ஒரு மாதிரி போராடி அதை கொண்டு போய்ட்டாங்க ஆனால் என்ன தான் நிறுத்தச் சொல்லி சொன்னாலும் சரி போகச் சொன்னாலும் சரி ஜல்லிக்கட்டு விளையாட்றவுங்க யாருக்கிட்டே வேணுனாலும் போய் பாருங்களேன் அவங்க யாருமே சராசரி மனுஷங்க மாதிரி நம்மளை மாதிரி வந்து ரொம்ப ஒரு மாதிரி வீக்காகவும் ஒரு மாதிரி நார்மல் ஸ்டேட்டில் இருக்க மாட்டாங்க அவங்க உடம்பு என்ன தான் பார்க்கறதுக்கு வந்து ஒரு மாதிரி ந சராசரியாக இருந்தாலும் நம்மளை விட அவங்க எல்லோத்துக்கும் பலம் அதிகமாக இருக்கும் ஏன்னா யோசித்துப் பாருங்களேன் அந்த மிருகங்களுக்கு எவ்வளோ சக்தி அதிகம் அதுங்கக் கிட்டே அவ்வளோ நம்ம நிற்கணும்னாலே ஃபர்ஸ்ட் நமக்கு எந்தளவுக்கு சக்தி தேவைப்படும் சிலர் இந்த ஜல்லிக்கட்டில் பார்த்துருப்போம் ஒருத்தர் ஓடுறப்போ வந்து ஒருத்தர் மேலே ஏறி அவருக்கு நல்லா காயம் பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அப்போ இந்த மாதிரி இது வந்து நம்ம சமாளிக்கிறோம்ன்னா அப்போ நம்ம முந்து நம்ம முன்னோர்கள்லாம் எவ்வளோ பலசாலிகளாக இருந்திருக்காங்க ஆ இ இந்த மாதிரியான நம்மளோடய பாரம்பரியங்களைக் கூட இது வந்து நமக்கு வழி வழியா சொல்லும் இந்த மாதிரிலாம் ஜல்லிக்கட்டு இருந்துச்சி இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் இருந்தாங்க இந்த மாதிரி இத்தனை பேர் பிடிச்சாங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன் அப்போல்லாம் ஒரு ஜல் ஜல்லிக்கட்டில் வந்து காளை வந்துச்சின்னா ஒருத்தர் தான் எதிரில் நிற்பாங்க அதோடய கொம்பைப் பிடிச்சி மடக்க ட்ரை பண்ணுவாங்க அதோடய கொம்பை தரையில் படுற வரைக்கும் வைக்க ட்ரை பண்ணுவாங்க ஆனால் அந்த அளவுக்கெல்லாம் இப்போ யாருமே பலசாலி கிடையாது அதனால் திமிலை பிடிச்சி கொஞ்சம் தூரம் போனால் போதும்ங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஏன் ஏன்னா அந்த காலத்தில் இருந்தவங்க அவ்வளோ பலசாலி ஒன்னுமில்ல நம்ம ராஜ ராஜ சோழர் லா ராஜேந்திர சோழரோட வாட்கள் அதைப் பற்றியெல்லாம் படித்திருப்போம் அதைப் பற்றி கேள்வியும் பட்டிருக்கோம் அந்த வாட்களத் தூக்கி அவர் சண்டை போட்டாருன்னாங்க ஏன் அந்த வாட்களை அந்த வாளை யார் வேணுனா ஈஸியாக தூக்கிடலாம் ஆனால் அவர் எடுத்துட்டுப் போன மாதிரி சண்டைக்கு எடுத்துட்டுப் போக சொல்லுங்களேன் யாராலும் எடுக்க முடியாது ஏன்னா அவர் எ அவங்க எவ்வளோ பலசாலிகளாக இருந்தால் அஞ்சு கிலோ ஆறு கிலோ இருக்கிறத சர்வ சாதாரணமாக தூக்கிட்டு சண்டைக்கு போய்ருப்பாங்க இந்த மாதிரியான நிறையா வரலாறுகளும் நமக்குக் காலப்போக்கில் மறக்க ஆரம்பிக்கும் ஆனால் இந்த மாதிரி சில விளையாட்டுக்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள் மூலமாக அத நமக்கு வருஷத்துக்கு ஒரு தடவ வந்து நினைவுக்குக் கொண்டு வர்றாங்க இந்த மாதிரி ஒன்று இருந்துச்சி இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஏன் நம்ம தீவாளின்னு கூட தான் கொண்டாடுறோம் அது என்ன எதுக்கு அந்த தீப ஒளி கொண்டாடுறோம் ஒரு அசுரனை அழிச்சாங்க அதோடய நினைவாக தான் நம்ம அதை கொண்டாடுறோம் இதே மாதிரி தான் நம்ம விளையாட்டுக்களும் நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி பண்டிகை நேரங்களில் வைக்கிற எந்த விளையாட்டையுமே பொழுது போகலன்னு சொல்லி வைக்கல நம்மளோடய பாரம்பரியமும் சரி நம்மளோடய கலாச்சாரமும் சரி நம்மளோடய வரலாறுகளும் சரி எதுவுமே மறந்துடக் கூடாது அதோடய அந்த உண்மையான தன்மை என்னங்கிறதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத் தான் இந்த மாதிரிலாம் வெச்சுருக்காங்க இது உண்மையிலேயே நமக்கு ரொம்ப கெடைச்ச ஒரு பரிசு